உங்கள் மாநிலத்தில் கலாச்சார அடையாளமாக உங்களுடைய மாநிலத்தில் வந்து என்ன வந்து சு கலாச்சாரம் அப்படினா பொங்கல் தான் ரொம்ப பெரிய கலாச்சாரமாக இருக்கும் அது வந்து பொங்கல் வந்து மொத்தம் வந்து மூணு பொங்கல் என்னென்ன பொங்கல்னால் வீட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும்பொங்கல் அதில் வந்து வீட்டுப்பொங்கல் அன்னிக்கி எல்லாேருமே விடியற் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சூரியனை பார்த்து கிழக்கு முகமாக வந்து சூரியன் உதிக்கிற நேரத்தில் கிழக்கு முகமாக சூரியன் உதிக்கிற நேரத்தில் அந்த சூரியனுக்கு நேராக வச்சு பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு ப கரும்பு கரும்பு வச்சு சாமி கும்பிட்டு சாமி கும்பிடுவோம் அதுக்கு அப்புறமா வந்து மாட்டு பொங்கலில் வந்து என்ன அப்படினா மாட்டுப்பொங்கல் அன்னிக்கி மாடு எல்லாம் கழுவி மாட்டில் வந்து பெயிண்டை பெயிண்ட் பெயிண்டை கலக்கி மாட்டுக்கொம்பு வயிறு எல்லாத்துலேயும் மூணு மூணு கை விரலில் வச்சு அடையாளம் போட்டு அப்புறம் மாட்டோட கொம்பில் வந்து கரும்பை கட்டி அப்புறம் கரும்பை கட்டி அதை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் சூரியன் அங்கே விடியற் காலத்தில் வந்து விடியற் காலத்தில் வந்து அந்த விடியற் காலத்தில் எல்லாம் பண்ணி அதை வச்சுருவோம் ஈவ்னிங் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து ஈவ்னிங் தான் எங்கள் வீட்டில் வைப்பாங்க ஈவ்னிங் வந்து மாட்டுக்கு மாட்டுக்கு வந்து வெண்பொங்கல் வைத்து பொங்கல்னு வைப்பாங்க வைத்து பொங்கல் வச்சு அதுக்கு வந்து ஒரு சாம்பார் வைப்பாங்க உப்புன்னு சப்பு இருக்காது உப்பு இருக்காது எதுவுமே இருக்காது புளியும் ஊற்றக்கூடாது மாட்டோம் படச்ச குழம்புனு சொல்லுவாங்க அந்த குழம்புக்கு பேர் அந்த குழம்புக்கு பேர் மாட்டோம் படச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க எதுவுமே இல்லாமல் வெறும் பூசணிக்காய் அந்த இதை மட்டும்தான் போட்டு வைப்பாங்க அதுவும் இந்த படையல் வந்து பூசணி இலையிலதான் வைக்கணும் பூசணி இலையிலயும் பூசணி பூ ஏதோ பூ சம்திங் பூசணி பூன்னு நினைக்கிறேன் அந்த பூவை வச்சு தான் சாமி கும்பிடணும் அதை சாமி கும்பிட்டு மாட்டுக்கு கொஞ்சம் போய் ஊட்டணும் அந்த சா அந்த குழம்பையும் சாப்பாட்டையும் எடுத்து ஊட்டணும் ஊட்டும்போது அந்த அந்த இதில் வந்து சட்டியில் வந்து வந்து கங்கல்லி போட்டு சாம்பிராணிய வச்சு மாட்டுக்கு கொண்டு போய் அது மூஞ்சிலெலாம் காட்டி திண்ணுாறு பூசணும் அதுக்குன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க பொங்கலே பொங்க பொங்க பாப்பான்னு சட்டி பெருக பெருக பொங்கலே பொங்கல் பொங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடி முடிச்சுட்டு சா சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் மாட்டு சாணம் அதுக்கு அப்புறம் தான் நாங்களெலாம் சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து விடியற் காலையில் எழுந்திரிச்சி சூரியன் உதிக்கிறதுக்கு சூரியன் உதிக்கும் போது அந்த மாடை கொண்டுவிட்டு வந்து அந்த கொம்பில் வந்து கரும்பு கட்டியிருக்கும்ல அந்த கரும்பு வந்து இல்லைனா பனங்கிழங்கு இருக்குது அதை வச்சு கட்டி போ மாட்டை வந்து மாட்டு தாண்டுகிறத்துக்கு ஒரு வைக்கலை போட்டு அதில் வந்து தீ பொறுத்தி விட்டு மாடை வந்து அதில் தாண்ட வைக்கணும் தாண்ட வச்சுட்டு கொண்டு போய் விடணும் மாடை மாடை கொண்டு போய் விடும் போது யாராவது கரும்பை அறுத்துக்குடுவாங்க கரும்பை அறுத்து பிறகு அந்த மாடோ இல்லை கன்று குட்டியோ அந்த சாணி அந்த சாணம் போடும்போது அந்த சாணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொ எடுத்துகிட்டு வந்து கொஞ்சோஞ்சோண்டாவது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கணும் வீட்டில் வைச்ச பிறகு தான் அது வந்து பொங்கல் வந்து முடியும்